நான் வேறு எங்கும் சமையல் வகுப்புகளுக்கு சென்றதில்லை ஆனால் அங்கு சென்று கற்றுக்கொள்ள எனக்கு மிகவும் விருப்பம் அங்கு நிறைய நமக்கு தெரியாத உணவு வகைகளை சமைத்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அதிகம் ஆனால் நான் இருக்கும் இடத்திலிருந்து அங்கு செல்வது கடினம் அதனால் எனக்கு அங்கு சென்று கற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் எனக்கு விதவிதமான உணவு தயாரித்து கற்றுக்கொள்ள எப்படி தயாரிப்பது என்று தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் அதிகம் நான் அங்கு சென்றால் எனக்கு தேவையான எனக்கு தேவையான உணவுகள் பற்றியும் நான் மற்றவர்களுக்கு என்னென்ன உணவு வகைகள் பிடிக்கும் என்பது பற்றியும் தெரிந்து கொள்ள முடியும் அங்கு கற்றுத்தரும் உணவு வகைகளை நாம் ஏன் நம் இருக்கும் இடத்தில் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு நம்மளால் செய்து கொடுக்க முடியும் என்று எனக்கு நம்பிக்கை உள்ளது கற்றுக்கொடுத்து நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்தவர்களுக்கும் நாம் அதை செய்து கொடுக்க வேண்டும் என்ற விருப்பம் அதிகமாக இருக்கிறது எனக்கு